குழந்தைகள் பஸ்ட்டு ஸ்கூல் ஸ்கூலில் சேர்த்தம்போது அப்போ கட்டணமெல்லாம் இல்லாமல் இருந்தது படிக்க வெச்சுட்டு இருந்தேன் சௌரியமாக இருந்துச்சு இப்போ வந்து சில இடங்கள்ல வந்து கொழந்தைகளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிறனால இப்போ தனி இப்போ இருக்கற சூழ்நிலைக்கு இந்த பள்ளிக்கூடம் தான் சேர்த்தி தவணை முறையில் பணம் கட்ட சொல்லியிருக்குறாங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை மூணு மாதத்துக்கு ஒருக்காவும் முழுமையாக கட்ட முடியாட்டி நீங்கள் பிரிச்சு கட்ட சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அப்படி படிக்கும் போதுதான் கொழந்தைங்களுக்கு கொழந்தைங்களாக கொழந்தையோட படிக்கும் போது நல்ல ஒரு ஆர்வமாக படிக்கிறாங்க பிற்காலத்தில் அதுக்கு அது தான் நல்ல விதமாக தோணுது இங்கிலீஷ் படிக்கிறது படிக்கிறவங்களும் நல்லா படிக்கிறாங்க இங்கே ஆங்கிலப் பள்ளிக்கூடத்தில் அவங்க சேர்த்தி விடும்போதே சொல்லிடறாங்க எது வீக் இருக்கோ அதுதான் நாங்கள் சொல்லி தருவோமுன்னு சரின்னு பரவாயில்லைன்னு கொழந்தைகளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே அது ஒரு ஷேர் பண்ணி நல்லா படிக்கிற பக்குவத்தில் இருக்காங்க பார்த்தா தெரியுது மொதலில் வந்து அந்த கு ஸ்கூலில் வந்து நம்ம பணம் கட்ட வேண்டியதில்லை எல்லாம் கிடைக்கும் இப்போ இங்கே ஒவ்வொன்றுக்கும் பொருள் வாங்குறதுக்கெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது பரவாயில்லை நம்ம இதுவே பொருளாதாரத்துக்கு தகுந்தாப்படி துணி மணியோ ஏதோ வாங்கி கொடுத்து சீருடை இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு கொழந்தைய வந்து பிரச்சினை இல்லாமல் படிக்கிறதுங்கிறது நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கொழந்தைய வந்து கொழந்தைய அவங்க இஷ்டத்துக்கு க கண்டிஷன் பண்ணிணோம்னா அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடறாங்க அதனால கொழந்தைங்களோடு கொழந்தைங்களா படிக்கும்போது அவங்களுக்குள்ள ஆர்வமும் இருக்குது மேற்கொண்டு எந்த விதத்தில் தொந்தரவு இல்லாமல் அவிகளுக்கூட ஷேர் பண்ணி படிக்கிறதுனால நான் எங்களுக்கு வந்து கண்காணிச்சுட்டே இருக்குறோம் பணம் கட்டுறது ஒன்று பிரச்சினைய வந்து அதை கொஞ்சம் கட்டலேனா அனுசரிச்சுக்கிறாங்க பிரைவேட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லவிதமாக சொல்லித் தராங்க ஆனால் கொழந்தைகளுக்கான படிக்கிற கொழந்தைகளுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ஒன்று ஒன்று வசதி வாய்ப்பில்லாத கொழந்தைகளோட படிக்கிறதுக்கும் சிலர் வந்து ஆடம்பரமாக இருக்கிற கொழந்தைகள்லாம் அங்கே இருக்கமாட்டாங்க அதனால அது பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கம்மி சரி இது பிரைவேட்டில் அதுவும் நல்லது தான் பிற்காலத்தில் அவிகளுக்கு இதான உதவிகரமாக இருக்கும் சரி அதனால் படிக்க வெச்சுட்டு நல்லவிதமாக ஏதாது கொழந்தைக படிச்சுட்ருக்காங்க அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இதுதான் நல்லவிதமாக தெரி தெரியுது கவுர்மெண்ட் ஸ்கூல் நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பிரைவேட் காசுக்காக பண்ணிணாலும் நீட்டாக கா நல்லா சொல்லி கொடுக்குறாங்க